குடும்பம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து கிடச்ச ஒரு வரம் அதாவது அதனால்தான் அது வந்து எப்படின்னா ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கோம் ப்ரெசென்ட்டில் நம்ம கூட நம்ம குடும்பத்து ஆட்கள் இருக்காங்க அதனால் நம்ம குடும்பம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு ஸோ எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து உங்களோடய குடும்பத்தை பற்றியும் நண்பர்களை பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களை பற்றி கொஞ்சமாக இல்லை அவங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நாள் கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அதாவது இப்போது இருக்கற காலகட்டத்தில் எல்லோருமே வந்துட்டு தனிக்குடும்பங்களாக இருக்காங்க ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் நான் வந்து அதை அதில் பெருமையும் படறேன் ஏன்னா நான் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில்தான் இன்னமும் இருந்துட்டிருக்கேன் என்னோடய குடும்பம் வந்து கொஞ்சம் பெருசுதான் ஏன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி தம்பி தங்கச்சி நான் இவங்கள்லாம் கூட சேர்த்து கூட இன்னொரு ஜீவனும் இருக்குது அது வேறே யாரும் இல்லை என்னோடய செல்லப்பிராணி அந்த நாய்க்குட்டி அதுக்கு ஒரு பேர் கூட என் என்னோடய குடும்பத்து ஆட்களுக்கு எப்படி பேர் வச்சிருக்கமோ அந்த நாய்க்குட்டிக்கும் நான் வெண்ணிலான்னு பேர் வச்சிருக்கேன்னால் பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு குடும்பம்ன்னால் ரொம்ப பிடிக்கும் குடும்பம் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து வெறும் குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்பவுமே நம்மளை வந்து பாதுகாப்பாகவும் பாசமாகவும் அன்பாகவும் பார்த்துப்பாங்க நமக்கு எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளியே யார்க்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னாலும் நம்ம மொதல் போய் நிற்கிறது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கக்கிட்ட மட்டுந்தான் அதுமட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் சகஜமாகதான் பேசிப்போம் இப்போ எதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சோகம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி எது வந்தாலுமே வந்து நான் முதல்ல சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பத்து ஆட்கள்கிட்ட மட்டுந்தான் அவங்களும் எனக்கு ஏற்றமாதிரி நான் என்ன சொன்னாலுமே எந்த சூழ்நிலையிலையுமே இப்போ நான் எதாவது சோகமான ஒரு விஷயம் போய் சொல்கிறேன் அப்படின்னா நீ அப்படி வந்து ஒரே இதில் விட்டுறாத எடுத்துக்காட்டால் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு தேர்வில் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிவிட்டேன் அப்படின்னா அதுக்காக எப்பவுமே வந்து மார்க் அதிகமாகவே வாங்கிட்டிருந்த அப்படின்னா மார்க் கம்மியாக வாங்கினா எப்படி நீ ஃபீல் பண்ணுவேன்றது உனக்கு தெரியாமல் போயிடும் இந்தமாதிரி நெற் நிறைய விஷயங்கள்ல வந்து என்னை எப்பவுமே வந்து நான் எப்பவுமே ரொம்ப தாழ்த்தி பேசாமல் எனக்கு வந்து எப்பவுமே சப்போட்டிவாக இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் ஏன்னா பெரும்பாலும் குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கும் குடும்பத்தில் எல்லா விஷயமும் இப்படித்தான் நடக்கும் அடுத்தது வந்து என்னென்னால் நண்பர்கள் ஸோ நண்பர்கள் அதாவது குடும்பத்தை எப்படி நான் வந்து பிரசாதம் அதாவது ஒரு வரப்பிரசாதம் வரம் அப்படின்னு சொன்னேன்னோ அதேமாதிரி நண்பர்கள் வந்து இன்னொரு கையில் கிடச்ச ஒரு பரிசுனுதான் நானும் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய சின் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் அவ்வளோக்கா கிடையாது எனக்கு கிடச்ச நண்பர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒரு நண்பர்களாக ஆகறதுக்கே வந்து ரொம்ப நீண்ட காலம் வந்து ஆச்சு இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என்னோடய வாழ்வில் நடந்ததுதான் என்னுடைய ஒரு தோழி வந்து இருக்காங்க சபரீஸ்வரி அப்படின்ட்டு அவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்ன வயதில் அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போதுலேருந்தே தெரியும் எப்பவும் போல் பேசுவோம் விளையாடுவோம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அசைன்மென்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டில் இருந்து எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் எனக்கு அவங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும் ஆனால் அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போதான் இதுமாதிரி எனக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கிடச்சாலுமே அதாவது எது ஒன்று கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் ஆனால் எனக்கு கிடைக்கிற எல்லாமே வந்து சிறப்பாகருக்கும் இப்போது இப்போது கல்லூரி வாழ்க்கை வாழ்க்கையிலேயுமே அப்படிதான் நான் ஃபஸ்ட் இயர் அதாவது முதலாம் ஆண்டு படிக்கிறப்போது அதிகமாக நான் யார்க்கிட்டேயும் பேச மாட்டேன் நான் பாட்டுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சிட்டு நான் யா யார்க்கிட்டேயும் நானாக போய் பேசுகிறதுக்கு இனிஷியேட் பண்ண மாட்டேன் ஆனாலும் இப்போது அதாவது இப்போது நான் வந்து மூன்றாவது ஆண்டு படித்துட்ருக்கேன் முதலாம் ஆண்டுலேருந்து மூன்றாவது ஆண்டு வந்து முதலாவது ஆண்டுலேருந்து மூன்றாவது ஆண்டு கிட்டத்தட்ட இப்போது என் கூட வந்து நெருங்கிய நண்பர்களாக ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அந்த அஞ்சு நண்பர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு வருஷம் எடுத்துக்கிச்சு இதே மாதிரி தான் எது ஒன்று கிடைக்கில அப்படின்னாலும் நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன் வருத்தப்படவும் மாட்டேன் எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் எது நடந்ததோ அது நன்மைக்காகவே நடந்தது எது நடக்கப்போகிறதோ அதுவும் நல்லதாகவே அமையும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பொறுமையாக காத்திருந்து அதனுடைய பலன் எதையும் எதிர்பாக்காமல் காத்திருந்து வரதை வந்து நான் அப்படியே ஏற்றுப்பேன் இதனாலையோ என்னமோ தெரியல என்னை சுற்றி இருக்கறவங்களையும் நான் வந்து அதிகமாக டக்குன்னு போயிட்டு பேசியோ அவங்க மனதை வந்து காயப்படுத்திட மாட்டேன் குடும்பத்தை சேர்ந்தவங்கக்கிட்டையும் அப்படிதான் நண்பர்கள் ஆனாலும் அப்படிதான் எனக்கு குடும்பமும் நண்பர்களும் வேறே வேறே கிடையாது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து ஒரே மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட நண்பர்களும் கிடச்சதுக்காக நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அதேமாதிரி வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது நன்றி